பஸ்சு வந்து பார்த்திங்கனா கிராமத்தில் ஒரு சில நேரத்தில் அந்த டைத்துக்கு தான் இருக்கும் அது அதுமாரி பார்த்திங்கனா எங்கேயாவது நம்ம போகனும்னா அந்த பஸ் வசதி ஆட்டோ வசதி எதுவும் இருக்க மா இருக்காது அதேமாதிரி கிராமத்தில் பார்த்திங்கனா நம்ம வந்து மழை தண்ணி பெஞ்சிச்சினா எங்கே வந்து பள்ளம் இருக்குது எது இருக்காது அதனால் ரோடு சீராக இருக்காது அதுமேரிக்கி தார் ரோடு வசதி இருக்காது கிராமத்தில் அதுமேய்க்கு நிறையா விஷயம் இருக்குது அது மாரி பார்த்திங்கனா நம்ம கிராமபுறத்தில் பயணம் செய்யும் போது சில போது பொதுவான சிரமங்கள் யாவை அதுமேய்க்கு சரியான வந்து பேருந்து நிறுத்தமாட்டாங்க ஒரு சில பேரு சட்டுனு போயிருவாங்க அது வந்து வெயிட் பண்ணி நம்ம நின்னாலும் அது கரெக்ட்டான டைத்துக்கு பஸ்சு வராது